ஹலோ மதன் கார்மெண்ட்ஸா நாங்கள் வந்து புதுசாக ஒரு பொட்டிங் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கோம் உங்கள் கார்மெண்ட்ஸ்சில் இருந்து எனக்கு கொஞ்சம் க்ளாத்ஸெல்லாம் வாங்கலாம்னு இருக்கேன் மார்க்கெட்டில் கேட்டதுக்கு உங்கள் கார்மெண்ட்ஸ் தான் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க உங்கள் கார்மெண்ட்ஸ்சில் என்னென்ன க்ளாத்ஸெல்லாம் இருக்குது எனக்கு வந்து காட்டன் சிந்தட்டிக் ஜீன் இதில் வந்து ஒரு டென் இல்லை ஃபைவ் மீட்டர்ஸ்சில் கொடுத்துடுங்க ஒரு மீட்டர் எவ்வளோ இருக்கும்

ஓகே ஓகே எனக்கு வந்து புரியல திருப்பி சொல்ல முடியுமா எனக்கு வந்து காட்டனில் ஃபைவ் மீட்டர் வேணும் சிந்தட்டிக்கில் ஃபிஃப்ட்டின் மீட்டர்ஸ் வேணும் ஃபைப்ரிக்கில் ஃபைவ் மீட்டர் அதுக்கப்புறம் ஜீனில் டென் மீட்டர் எனக்கு இப்போ த்ரீ டேஸ்சில் வேணும்

ஆ அட்ரஸ் தரேன் நோட் பண்ணிக்கோங்க நம்பர் சிக்ஸ் நேரு ஸ்ட்ரீட் திருவிடல் நகர்

கேஷ் ஆன் டெலிவரியா இல்லை உங்களுக்கு யூபிஐ மூலயமா பே பண்ணணுமா ஓகேங்க ஆ என்னுடைய நம்பர் இதேதான் இதையே நோட் பண்ணிக்கோங்க ம் டிஸ்கௌண்ட் ஏதாவது இருக்கா ஆ ஓகே தேங்க் யூ